தமிழ்நாட்டில் முக்கிய சமூகம் அப்படின்னா தமிழ் மக்களை தான் நான் சொல்வேன் தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்கள்னா தமிழ் பேசுகிற மக்களை மட்டும் நான் சொல்லலை இந்தி பேசுகிற மக்கள் வேற மொழி பேசுகிற எல்லா மக்களும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம் கலாச்சார குழுக்களும் இருக்கும் அது எப்படி இருக்கும்னா ஜாதி மூலமாக வர்க்கம் இனம் மொழி மதம் இது மாதிரி வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் கலாச்சாரக் குழுக்கள்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொருத்தளவுக்கு இவையெல்லாம் தாண்டி மக்கள் எல்லோருமே ஒன்றுப்பட்டாங்க அப்படின்னா அது தான் நான் வந்து ஒரு தமிழ்நாட்டோட முக்கிய சமூகமாவும் கலாச்சாரக் குழுக்களாவும் நான் பாக்கிறேன் அவை தான் மாநிலத்தின் வளமான கலாச்சாரமாகவும் நம்ம நாட்டோட கலாச்சாரத்துக்கும் பன்முகத்தன்மைக்கும் முக்கிய பங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஜாதி அப்படின்னா ஜாதி எப்படி பிரிக்கிறாங்க இதில் வந்து ஜாதி சான்றிதழ் வந்து காலேஜு அப்புறமா ஸ்கூலில் எல்லாம் கேக்கிறாங்க ஏன் கேக்கிறாங்க ஏன் அப்படின்னா கீழ் பிற்படுத்தப்பட்டோர் மேற்படுத்தப்பட்டோர்னு ஒரு நடுத்தர வர்க்கம் வர்க்கம் இந்த மாதிரி மூணு வகையாக பிரிக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான சலுகைகள் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக மட்டும் தான் ஜாதி சான்றிதழ் கேக்கிறாங்களே தவிர மற்ற எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலேயும் கெட்டது நடத்துறதுக்காகவும் ஜாதி சான்றிதழ் கேட்பது இல்லை அதே மாதிரி தான் இனம் மதம் மொழி இதெல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி இருக்கிறது தான் நான் ஒரு சமூகம்னு சொல்வேன் இவங்க எல்லாம் மக்கள் எல்லோரும் ஒன்றுப்பட்டால் மட்டும் தான் அது வந்து ஒரு நல்ல சமூகமாகவும் இருக்க முடியும் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அதுக்கப்புறம் மொழி அப்படின்னா மொழியை வந்து நிறையா வகையாக பிரிக்கலாம் தங்களுடைய தாய் மொழின்னும் பிரிக்கலாம் நம்மளுடைய தாய் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருங்க வந்து தங்களோட தாய் மொழியை வந்து கன்னடமா இருக்கும் இல்லைனா இந்தி மொழியாக இருக்கும் இல்லைனா சமஸ்கிருதமாக இருக்கும் ஒவ்வொரு மொழி மக்களுக்கும் ஒவ்வொரு மொழி வந்து தங்களுடைய தாய் மொழியாக அவங்க வைச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டோட முக்கிய மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தான் இந்த தமிழ் மொழி தான் வந்து மிகவும் தொன்மையான மொழியாகவும் நம்ம பாக்கிறோம் திராவிட மொழியாகவும் பாக்கிறோம் தமிழ் மொழி இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கிமு நாற்பத் நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது தான் வந்து இந்த நம்மளுடைய தமிழ் மொழி அதே மாதிரி தான் மதம் மதம் வந்து மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இதில் இந்து மதத்தில் வந்து பகவத் கீதையை வந்து பின்பற்றி எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கிறிஸ்துவ மதத்தில் பைபிள பின்பற்றி எல்லாம் பண்ணுவாங்க முஸ்லீம் மதத்தில் குரானை பின்பற்றி அங்கே எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்து மதத்துலேயும் கிறிஸ்துவ மதத்துலேயும் முஸ்லீம் மதத்துலேயும் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் ஒன்று தான் அவை வந்து வேறு வேறு விதமாக சொல்லியிருந்தாலும் ஆனால் அது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்கே வந்து ஒற்றுமைகள் மட்டும் பேசப்பட்டுருக்குது அங்கே இருக்கிற எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒன்னாக இருக்கணும் அதிலிருந்து தான் நம்மளோட நாட்டோட வளமும் வந்து நல்லாயிருக்கும் கலாச்சாரமும் சீரழியாமல் நன்றாக இருக்கும்னும் அவங்க வந்து சொல்கிறாங்க